நான் வந்து ஒரு ஃபேஸ் கிரீம் ஒன்று வாங்கி இருந்தேன் அதில் விளம்பரத்தில் வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா உங்கள் முகம் வந்து நல்லா பளீச்சுன்னு ஆகிடும் அப்புறம் நா கரும்புள்ளிகளெல்லாம் போய்விடும் கருவளையங்கள் எல்லாம் எதுவும் இருக்காது போய்விடும் நல்லா அப்படியே பளீச்சுன்னு ஹீரோயின் மாரி ஆகிடுவிங்க அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்ச்சி நானும் நம்பி ஆர்ட்ரு பண்ணி அந்த ப்ராடெக்ட் வந்து நான் வாங்கிவிட்டேன் ஆனால் அதுக்கு அப்புறம் அதில் போட்டிருந்த மாதிரி ஆறு நாள் ஏழு நாளில் இந்த இந்த மாற்றமெல்லாம் தெரியும் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் நான் ஒரு வந்து பத்து பதினஞ்சு நாள் பக்கம் அதை யூஸ் பண்ணியும் எனக்கு எந்த ஒரு மாற்றமுமே அவு அவங்க சொன்ன அளவுக்கு எந்த ஒரு மாற்றமுமே எனக்கு தெரியல அதனால அந்த ஒரு ப்ராடெக்ட் வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப மன வருத்தத்தை உண்டு பண்ணிருச்சு அப்படின்தான் சொல்லணும் அதனால எனக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு ப்ராடெக்ட் நான் வாங்கி ஏமாந்த ஒரு ப்ராடெக்ட் அப்படின்னா அந்த ஃபேஸ் கிரீம் நான் வந்து சொல்லுவேன்